தீபாவளினால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்டாசு வெடிப்பாங்க அப்புறம் வடை பணியாரம் குலோப் ஜாமுனெலாம் இது பண்ணுவாங்க அதுக்கு மொதல் நாளே வந்து ரெடி பண்ணணும் குலோப் ஜாமுனுக்கெலாம் மாவு ரெடி பண்ணணும் அந்த வேலையெல்லாம் இருக்குமா அம்மாவுக்கு அந்த வேலை இருக்கும் அப்பாவுக்கு வந்து என்ன வேலை இருக்கும் அப்பா வந்து புது துணியெல்லாம் வந்து சந்தனம் எல்லாம் வைப்போம் வைப்பாங்க எல்லாேருமே வைப்பாங்க சந்தனம் எல்லாம் வைப்பாங்க அவு அவகளுக்கு அது மாதிரி வேலை இருக்கும் அம்மாவுக்கு குலோப் ஜாம் பண்ணுறது வீட்டு வேலை அந்த மாதிரி இருக்கும் சமையல் வேலைலாம் அம்மாவுக்கும் எனக்கும் இருக்கும் அப்பாவுக்கு புது துணிக்கெலாம் மஞ்சள் இது பண்ணணும் அதனால அதையெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாக அண்ணனுக்கு அண்ணனுக்கெலாம் வந்துவிட்டு வ பட்டாசு இதெல்லாம் வாங்க போயிடுவா வாங்க போயிடுவான் வாங்க போயிடுவான் அண்ணே நாங்கள் வந்துட்டு வீடெல்லாம் கழுவி இது பண்ணுவோம் அந்த மாதிரி தீபாவளிக்கு இருக்கும் அப்புறம் பொங்கலுக்கும் அதே மாதிரி தான் பொங்கலுக்கு வந்துட்டு பட்டாசெல்லாம் இல்லேயில்ல அதனால மா மாடை குளிப்பாட்றதாக இருக்கட்டும் பொங்கல் பானை பொ பொங்க பானை இருக்கில்ல அதுக்கு கோலமெலாம் போடுவோம் அரிசி மாவு கோலம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அரிசி மாவு கோலம் போட்டு இது பண்ணணும் அது வந்துட்டு எங்கள் வீட்டில் பாட்டி இருக்காங்க அவங்க போட்டு தந்துடுவாங்க நாங்கள் அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கு அடுத்து மா மாடெல்லாம் குளிப்பாட்டி இது பண்ணுவாக எங்கள் தெருவில் உள்ளவங்கெலாம் அடுத்து ஜல்லிக்கட்டெலாம் நடக்குமில்ல அதுக்கெலாம் ஏற்பாடு நடக்கும் அதெலாம் போய் பார்ப்போம் அடுத்து கிருஷ்ண ஜெயந்திக்கு அதே மாதிரி தான் மொதல் நாளே வந்து கோலமெலாம் போட்டு ரெடி பண்ணணும் கோலம் போட்டு ரெடி பண்ணிணா தான் வந்துட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட முடியும் ஸோ அதுக்காண்டி கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த கொழு கட்டை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாக நானும் ரெடி பண்ணுவேன் இதுதான்